உடல் எ எடையை அதிகரிக்கணுன்னா நிறைய சத்தான உணவுகள் நிறைய சாப்புடணும் அதாவுது நிறைய முட்டை கீரை காய்கறிகள் நிறைய காய் கறி முட்டை நெய் அதிகமாக எடுத்துக்கணும் பருப்பு வகைகள் அதிகம் எடுத்துக்கணும் சுண்டல் நிறைய தானிய வகைகள்லாம் எடுத்துட்டு நல்லா சாப்பிடா நல்லா சத்தாக இருந்தால் உடம்பு நல்லது கொஞ்சம் எடை கூடும் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும் சாப்பிடா நல்லா கொஞ்சம் உடம்பு ஊதும் அதுமாரி முட்டை டெய்லியும் காலையில் ஒன்னு மதியம் மதியம் உணவில் சேர்த்துக்கணும் முட்டை கொஞ்சம் கீரை பருப்பு வகைகள் நிறைய எடுத்துக்கணும் பழங்கள் நிறைய சாப்பிடா நிறைய சாப்புடணும் பழங்கள்லாம் நிறையா அதுமாரி காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும் இதெல்லாம் சாப்புடும் போது கொஞ்சம் சத்தான உணவுகள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுமாதிரி சாப் நிறைய அரிசி சாதங்கள் மட்டும் இல்லாமல் மாவு மாவில் தயாரிக்கூடிய மாவில் தயாரிக்கூடியது நிறைய வெ வெரைட்டியான உணவுகள்லாம் எடுத்துக் கொள்ளலாம் இது வந்து நெய் வெண்ணெய் இதெல்லாம் அதிகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும்